ஆ சொல்லுங்கள் குட் மார்னிங் ஆமாம் மேம் இங்கே ஒரு டூ இயர்ஸாக ஓடிகிட்ருக்கு நல்லா ப்ராண்டட் ஐஸ்க்ரீம்ஸ்தான் இங்கே விற்கிது ஆல் டைப் ஆஃப் வெரைட்டிஸ்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் மேம் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் மேம்

எல்லா வெரைட்டியான ஐஸ்க்ரீமும் இருக்குது மேம் பட்டர் ஸ்காட்ச் சாக்லேட் ஸ்ட்ராபெரி கேரமில் நட்ஸ்ஸு அதுக்கப்புறம் ப்ரவுனிஸ் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி நிறைய நிறைய வகை இருக்குது மேம் உங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ் வேணும்னு சொல்லுங்கள் மேம் டேஸ்ட் லெவல் பார்க்கணுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக் கூட நீங்கள் பார்க்கலாம் மேம் ம் ஆமாம் மேம் அந்த செஸ் அதுக்கு டாப்பிங்ஸ் தனியாக ஒரு செக்ஷனே இருக்கு அதுக்கும் நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள் விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம் மேம் ஓகே மேம் டேஸ்ட் பார்க்குறீங்களா

புரியலை மேம் ஆ இருக்குது மேம் அது கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னா அது பீஸ்வைஸ் கட் பண்ணித் தருவோம் ஆ இருக்குது மேம் எல்லாம் வகையிலியும் இருக்குது நீங்கள் வேணும்னா கூட நீங்க நீங்கள் ஆ கேக்வைஸ் கேட்குறீங்களா ஐஸ்க்ரீம்வைஸ் கேட்குறீங்களா மேம் வெறும் ஐஸ்க்ரீம்னால் நீங்கள் ஸ்கூப்வைஸ்க்கு ஆகும் மேம் ஒரு ஸ்கூப் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ட்வெண்ட்டி ருப்பீஸ் ஆகும் மேம் அது நீங்கள் வெயிட் க வெயிட் குவாண்டிட்டிஸ் ஏற்ற மாரி இதே கேக்குக்குன்னால் அது பாக்ஸில் அவங்களே போட்டு கொடுத்ததுனால டெலிவரிவைஸ்னா நீங்கள் ஆ நீங்கள் ஆட்ரு பண்ணிட்டீங்கன்னால் நாங்கள் ஒரு ஒன் அந்த நீங்கள் போன ஒன் ஹவரிலே நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் எஸ் மேம் பேமெண்ட் ஆன்லைனும் பண்ணலாம் இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் பண் பண்ணலாம் ஓகே மேம் இல்லை மேம் எங்களோடய ஸ் எங்களோடய டெலிவரி பெர்சனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க அதுக்கு நாங்கள் கரெக்டான ஐஸ் பேக்குக்கெலாம் போட்டுதான் மேம் கொடுப்போம்

கண்டிப்பாக மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் நல்லா எங்கள் கஸ்டமராக இருக்கு நல்லா அதே சந்தோஷமாக நாங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆஃபரெலாம் தருவோம் மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ